நடைப்பயணத்தின் போது பல்வேறு விஷயம் பார்க்குறோம் அதில் ஒரு குறிப்பிட்ட சில விஷயம் சொல்லபோனாக்கா வழில ஒரு மரத்து நிழல்ல ஒரு எதாது ஒன்று முடியாம யாராவது இருந்தாங்கன்னாக்கா அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு எதோ முடிஞ்ச அளவுக்கு முதலுதவி செய்யலாம் வழியில எதோ ஒரு வாகன விபத்து இருக்கலாம் நடக்கலாம் அதை எதிர்பாராத விதமாக நடக்கும் அப்போ அதைய நம்ம வந்து ஒரு அவசர காலமாக அவங்க நம்ம ஒரு ஃபஸ்டெய்டு பண்ணலாம் அதுக்கு ஒரு இயற்கை காட்சி இருந்தா ஒரு ஓய்வு எடுக்கிற நேரம் சில நேரம் செல்ஃபி எடுப்போம் செல்ஃபி எடுத்து அதை போஸ்ட் போடுற பழக்கம்லாம் இல்லைங்க எடுத்து வச்சுக்குவோம் ஆமாம்ங்க அதை எல்லாம் எங்கேயும் போஸ்ட் போடுறமாதிரி இல்லை அவ்வளோ தாங்க